இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ் மொழி வந்து எப்படி வந்து இண்ட்ரடியூஸ் ஆச்சு அதாவது வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறதில் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபியூச்சரில் வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உலகம் வந்து எப்போ வந்து தோன்றியதோ அப்பவே தோன்றியை மொழி வந்து தமிழ் மொழின்னு அப்படினு சொல்லி இப்போவும் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய கல்வெட்டுக்கள் அந்த மாதிரிலான் இப்போ ரீசண்ட்டாக கண்டுப்பிடிக்கிறாங்க நிறைய கோவிலில் வந்து இதுவாக இருக்குது இப்போவும் நிறைய ஹிஸ்டிரியாக இருக்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து மேலே இருக்கிற அந்த கலசத்துக்கு மேலே இருக்கிற அந்த உருண்டையான கல் வந்து எப்படி ஏ வந்து மேலே எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம் தமிழரோடய பண்பு தமிழர் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டுட்டு இருந்துருப்போம் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கிற அந்த பே நம்ம இப்போ பேசுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு அதில் இருக்கிற ஒரு புத்துணர்ச்சி அது கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை அது கொடுக்குற ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஃபிரெஷ் ஃபீலிங் ஒரு போல்டான ஃபீலிங் வந்து வேறே எந்தவொரு லாங்குவேஜ்களையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து என்னோடய தாய் மொழி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை இத வந்து வேறே ஒருத்தவங்க அதாவது வந்து இப்போ ஹிந்தி பேசுகிறவங்களா இருக்கட்டும் இங்கிலிஷ் பேசுகிறவங்களா இருக்கட்டும் தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கட்டும் மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி மொழிகள் பேசுகிறவங்களுக்கும் கூட வந்து தமிழ் மொழியை கற்றுக்கறது வந்து ரொம்ப சுலபம் எப்படி சொல்கிறன் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப வழக்குப் பேச்சாக இருக்கும் நம்மளோடய மொழி அதனால் இது கற்றுக்கறதுமே வந்து ரொம்ப ஈஸி ஆனால் இப்போ முதல் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ யாரும் அதிகமாக வந்து தமிழ் பேசுகிறது இல்லை இப்போ இருக்கிற கரண்ட் செனாரியோவில் அதாவது வந்து நம்ம மெயினாக நம்மளோடய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி அப்படின்னு இருந்த மரியாதை அதாவது அதுக்குன்னு இருந்த ஒரு பண்பு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் நம்ம ஏறி பேசுகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து நம்மளுக்கு நல்லா நன்றாக அதாவது வந்து சிறப்பாக பேசத் தெரிஞ்சாலும் தமிழில் பேசுகிறதில்ல ஏன் அப்படின்னா இங்கிலிஷ் தான் இப்போ அதிகமாக பேசுகிறோம் எதுக்காக நம்ம தமிழில் பேசுனா நம்மளோடய நம்மள பற்றி நம்ம இங்கிலிஷ் தெர்யலன்னு நினச்சுப்பாங்க அப்படீங்கிறதுக்காகவே தமிழில் வந்து யாரும் பேச மாட்டீங்கிறாங்க இந்த மாதிரி இப்படியே நம்ம போயிட்டுருந்தோம் அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க எல்லாரும் இப்போ இங்கிலிஷ் மீடியம் படிக்கிறாங்க அது தப்புன்னு நான் சொல்லலை வர்ல ஆனால் தமிழ் மொழியே தெரியாமல் இருக்காங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு தமிழில் அதுங்களுக்கு வந்து பேசத் தெரியலை சும்மா வீட்டில் பேசுகிறதும் கூட இங்கிலிஷ் தான் பேசுதுங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்துதுன்னா தமிழ் மொழியே இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா தமிழ் மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பண்பு அது மேலே ஒரு பற்று இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு அதை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ல அதையும் பேசுனா நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு வாதம் நான் என்ன சொல்கிறன்னா தமிழ் மொழி வந்து நம்மளோடய தாய்மொழி இது இந்த மொழி வந்து நம்மளோடய ஃபியூச்சர் ஜெனெரேஷன் நம்மளோடய குழந்தைகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம பத்து பேரில் ஒரு நாலு பேருக்காவது அது பேசத் தெரிஞ்சால் தான் அடுத்த வம்சத்துக்கு வந்து அது வந்து போகும் அதனால் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து பேசணும் ரெகுலராக பேசணும் தமிழில் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான புக்ஸ் எல்லாம் இருக்குது அதில் அத்தனை சிறப்பு வாய்ந்ததுலான் இருக்குது எக்ஸ்சாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்மளோடய திருக்குறள் புறநானூறு அகநானூறு அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம் நிறைய நூட் நூல்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடைய கருத்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நம்மளால் வந்து பேச முடியாது அப்படிங்கிறத வந்து விட்டுருணும் யாருக்காக யாரும் வந்து அதை நினச்சிப்பாங்களோ இது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கரெட்டுன்னு படுற விஷயத்த நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் தமிழ் பேசுனால் நம்மளை வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வந்து கீழ்த்தனமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தமிழை வந்து விட்டுட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற நிலமையில அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது தமிழை வந்து தமிழ் தமிழ் மக்களே தமிழ் பேசலன்னா வேறே யாரு தமிழ் பேசி தமிழை வந்து பாதுகாப்பாக ஸோ தமிழை வந்து பேசு நார்மலாக நம்ம வீட்டில் பேசுகிறதா இருக்கட்டும் கொஞ்சோம் கொஞ்சம் புக்ஸ் கற்றுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு பாதுகாத்தால் போதும் எதிர்காலத்துலேயும் தமிழ் வந்து சிறப்பாக பாதுகாப்பாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும்